நாங்கள் ஓலால ஒரு கார் புக் பண்ணிருந்தோம் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ஆனால் நாங்கள் வந்து ஏஜென்சி வந்து ஏஜென்சிகிட்ட ஒரு அமௌன்ட் பேசிருந்தோம் ஆனால் அந்த அமௌன்ட்டை விட டிரைவர் வந்து அதிகமாக காசு கேக்குறார் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டுறார் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் இதமாதிரி புக் பண்றதாக இருந்தால் இந்த மாரியான ஒரு பிரச்சனை வந்தால் அது நீங்கள்தான் சால்வ் பண்ணும் டிரைவர் பண்ணுறது சரியில்லை இன்னொன்னு ஒன்று டிரைவரை மாத்துங்கள் இல்லைனா நீங்கள் நீங்கள் ஒரு சொன்ன அமௌன்ட்டை கரெக்ட்டாக போடுங்கள்